சார் நான் சேலத்திலருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே சென்னையில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேங்க சார் இப்போ எங்களுக்கு மீட்டிங் வந்து நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சோம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப தாமதமாகிட்டு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு அதனால எங்களால் இப்போ அந்த குறிப்பிட்ட பஸ்ஸை வந்து பிடிக்க முடியிலை எனக்கு சென்னை புதுசுங்க சார் ஒரு கொஞ்சம் தூரத்திலையே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு என்னால் சரியா கண்டுப்பிடிக்க முடியிலை இங்கேயிருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுங்க சார் இங்கே ஏதாவது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா அப்படி பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் எந்த பஸ் வந்து பிடிச்சா கொஞ்சம் அடுத்த நாள் காலையில் ஒரு நாலு மணிக்காவது போய் அங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது பஸ் ஸ்டா ஏதாவது பஸ் வந்து நம்பர் தெரியுமாங்க சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏன்னா நாளைக்கு நான் திருப்பியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்